கடைசியாக வாங்கினது சோனி பவர் பேங்க் அது நல்லா சார்ஜ் நல்லா லாங்காக நிற்கிது சார்ஜ் பண்ணி வெச்சுட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அது டவுனாகிறதில்ல நல்லா ஒரு எக்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு